நான் டூவீலரில் போனது கொடைக்கானல் ஃபர்ஸ்ட் டைம் ஹில்ஸ் ஏறணும் ஏன்னால் அது வந்து இருபத்தெட்டு பெண்டு இறங்கும்போது எல்லாம் சொன்னாங்க க்ளச்சை பிடிச்சிட்டு அப்படியே வந்தடணும் ஒரு ஒன் அண்டு ஹாஃப் ஆவர்ஸ்சில் வந்தோம் ஆனால் மேலே ஏறும் போது குறைஞ்சது நாலு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் என்னமோ ஆச்சு கீயரை மாற்றி மாற்றி போட்டு மேடு அது வந்து கொஞ்சம் ஃபஸ்ட் டைம்ங்றதுனால அந்த ஹில்ஸ் ஏறும்போது நல்லாவும் இருந்தது பட் அப்படியே அட் எ டைம் திரும்பி சைடில் கீயெடுலல்லாம் பார்த்தோனா பயமாகவும் இருந்தது அது சின்ன வயசுனால் எங்களுக்கு தெரியல அப்போது அந்த ஒரு ரைடை நாங்கள் மறக்க முடியாது கொடைக்கானல் ஆனால் ரிட்டர்ன் ஆகும்போது அதே போல் சீ சீக்கிரம் ஒரு ஒன் ஹவர்லெல்லாம் வந்து இறங்கிட்டோம் அது எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி